மக்கள் வந்து செய்திகள் கேட்கறது அந்த அந்த தாய்மொழி பேசுகிற மொழிகளை தான் மக்கள் வந்து அந்த அந்த செய்திகள் கேட்க விரும்புவாங்க அதுதான் அந்த மொழியோட ஆர்வத்தையுமே இருக்கும் அவகளுக்கு ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு செய்தி பார்க்கறதுக்கு விரும்புறாங்க ஒவ்வொரு தாய்மொழிக்கும் ஒரு செய்திகள் இருக்கும் அந்தந்த செய்திகள் வந்து தொடர்ச்சியாக வந்து அந்தந்த செய்தித்தாளில் தான் பார்ப்பாங்க எந்த மொழியாக இருந்தாலும் சரி ஆங்கிலமாக இருந்தாலும் அந்த மொழி செய்தியைத்தான் அவக விரும்புவாங்க தமிழாக இருந்தாலும் அந்த மொழி செய்தியைத்தான் விரும்புவாங்க கன்னடம் தெலுங்கு மலையாளம் அந்தமாதிரி மொழிகள்ல்ல மக்கள் பேசுகிற மொழிகள் தாய்மொழியாக இருந்தாலும் அந்த மொழியில் உண்டான செய்திகளைத்தான் அவக விரும்பிப் பார்ப்பாங்க அதே மாதிரி ஆங்கிலம் பேசுகிற செய்திகள் பார்க்கற விரும்புறவகள்லாம் அந்த ஆங்கில செய்தித்தாளை செய்திகள் சேனலை விரும்புவாங்க அதுபோக கன்னடம் தெலுங்கு இந்தி மலையாளம் உருது மைதிலி துளுங்கிற ஒரு மொழி கூட இருக்கு அவகளுக்கு அந்த தாய்மொழி மக்களுக்கு அந்த மொழியில் செய்திகள் பார்க்கறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க